நவீன நாகரிகம் என்னும் உலகமயமாக்கல் சூழலில் நமது கூட்டு குடும்பங்கள் சிதைந்து இன்று தனி குடும்பங்களாக மாறி அதனுடைய வாழ்க்கை வரலாறுகளும் வாழ்க்கை முறைகளும் பல விதங்களில் சிக்கலுற்று சின்னாபின்னம் ஆகிவிட்டது ஆனாலும் இப்பொழுது பெரியவர்களுடைய வழிகாட்டலில் இளைய சமுதாயமானது மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின் கைவிடுத்து நடக்க தயாராகிவிட்டது ஆகவே மக்களை மக்களில் உள்ள குடும்பங்களை அவர்களே அவர்களை தீர்மானித்து நிர்மானித்து கொள்வார்கள் அரசியல் வாழ்க்கையினாலும் மற்றும் மற்றவர்களுடைய காலினாலும் இது என்னதான் சிதைக்கப்பட்ட விரும்பினாலும் தனி குடும்பம் தனி மனிதன் என்ற ஒழுக்கம் பண்பாடு என்பதின் காரணத்தினால் இதை சிதைக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது